இது டைலர் கடை தானே நான் வந்து சுடிதார் தைக்கணும் எவ்வளோ ஆகும் பிளவுஸு ஆ வெட்டிங் வெட்டிங் ஆ ஆ எண்ணூறுபாயா ஐநூறுபாயா இது

இது சொல்ல வர மறந்துவிட்டேன் சுடிதார் தைக்கிறா மாதிரி இது துணியா தைக்கிறா மாதிரி இருந்தா எவ்வளோ வரும் அப்படியா வந்து பா நெக்கு வெச்சா மாதிரி பின்னாடி இது கட்டுற மாதிரி வேணும் நாட் வச்சி ஆ ஆ

ஒரு மூணுட்டு முடுச்சு மூணு டாப்பு வேணும் மண்டே காலையில் வரலாமா ஆ ஓகே ஆ